நாங்கள் வழி வழியாவே விவசாயோந்தான் பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கு த ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்ந்துன்று வளர்த்து தான் வச்சிட்டுருக்கோம் எங்களுக்கு நல்ல நாங்கள் கோழி வாங்கனாலும் ஆடு வாங்கனாலும் மாடு வாங்கனாலும் நல்ல தரமானதா நம்மளுக்கு தேர்ந்தெடுப்போம் அப்படி தரமானதாக இல்லையானு செக் பண்ணுறதுக்கு புஸ் கோழியல்லா வந்து பார்த்தீங்கனா நல்லா ஆக்டிவா எல்லா இடத்துலையும் போய் மேயுதா என்னெனு பார்க்கறது ஆடு மாடல்லாம் அதேமாரி தான் சப்போஸ் அந்த கோழி வந்து சோ சோர்ந்தாலையோ ஒரு சொங்கி வந்த மாதிரி அது மாதிரி உட்காந்துருந்தாலோ அது தெரியும் அது தரமானதாக தரமாக இருக்குதுதா என்னெனு கண்டுபுடிச்சிடலாம் நல்லா இருக்கிற கோழியாருந்தால் நல்லாயிருக்கும் சப்போஸ் எங்கள் வீட்டில் இருக்கற மாடுக்கோ எதுக்கோ பிரச்சின அப்படினு பார்த்தீங்கனா நான் பக்கத்தில் எங்கனாட்டோம் மாடு வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்போம் சப்போஸ் அவங்களும் சரியா பதில் சொல்லைலனா டாக் கால்நடை மருத்துவரிடம் போய் ஆலோசனை கேட்போ